சுற்றுச்சூழலை வந்து தூய்மையான முறையில் வந்து பாதுகாக்கறக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படினு வந்து பார்த்தீங்கனா ஒன்றுமே இல்லைங்க மூணே மூணு விஷயத்தை வந்து ப்ராப்பராக மெயின்டன் பண்ணாவே போதும் நீர் நிலம் காற்று இந்த மூணையும் வந்து மாசுபடாமல் பார்த்துக்கிட்டாவே நம்ம சுற்றுச்சூழல் வந்து தூய்மையாக இருக்கும் ஆனால் நம்ம அப்படி பண்ணுறதே கிடையாது ஃபர்ஸ்ட் வந்து காற்று மாசுபடுகிறது காற்று வந்து எப்படி மாசுபடுதுன்னு பார்த்தீங்கனா நம்ம ஆதிகாலத்துலையும் சரி இப்போவும் சரி மரத்தை வந்து அதிகமாக தேவைக்காகவும் வெட்டுறோம் தேவைக்கு அதிகமாகவும் வெட்டிகிட்டு இருக்கிறோம் இதனாலையே வந்துவிட்டு பார்த்தீங்கனா காற்று வந்து மாசுபடுது இதை வந்து மரத்து ம இதை வந்து மரத்தை வெட்டாமல் மரத்தை வந்து நட்டுகிட்டு வந்தாவே போதும் காற்று மாசுபடுறத வந்து தவிர்த்துரலாம் அடுத்தது நீர் மாசுபடுறது நீர் வந்து எப்படி மாசுபடுதுன்னு பார்த்தீங்கனா தொழிற்சாலையில் இருந்து வர்ற கழிவுநீர்லாம் வந்துவிட்டு பார்த்தீங்கனா நம்ம ஊரில் இருக்கிற ஆறு ஏரி குளம் இதுலலாம் வந்து டேரெக்ட்டாக வந்துவிட்டு கலக்குறதுனால இந்த கா நீருங்கிறது வந்து மாசுபடுது அடுத்தது வந்து நிலம் மாசுபடுறது நிலம் வந்து எப்படி மாசுபடுதுன்னு பார்த்தீங்கனா நம்ம வந்து இந்த மாரி பிளாஸ்டிக்ஸு பாலித்தீன் பைகள் இதெலாம் வந்துவிட்டு மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்குறமாரி வந்து குப்பைகளை வந்து குப்பத் தொட்டியில போட்டுகிட்டு வந்தோம்னா வந்து நிலம் மாசுபடுறது வந்து தவிர்த்தரலாம் ஆனால் நம்ம வந்து அப்படி பண்ணுறதே இல்லை இதெல்லாமே ப்ராப்பராக வந்து மெயின்டன் பண்ணிகிட்டு வந்தோம்னாவே போதும் நம்மளோட சுற்றுசூழல் வந்து தூய்மையாகவும் பசுமையாகவும் எப்போவுமே இருக்கும்